ஓவிய வகுப்பை நான் எப்போயும் எடுத்தது இல்லை ஆனால் என்னோடய பையனுக்கு நான் ஓவிய பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வமிகுதியால் நானே அவருக்கு ஓவிய பயிற்சி கொடுத்துருக்கேன் இதுமட்டும் இல்லாமல் அவர் அரசு சான்றிதழ் தரும் பயிற்சிகளில் கலந்து அரசு சான்றிதழும் வாங்கி இருக்காரு அவரையும் ஒரு நல்ல ஓவிய ஆசிரியராக கொண்டுவரணுன்றது என்னோடய விருப்பம் ஆவல் இருப்பினும் அவரும் வந்து இப்போ கல்லூரியில் படிச்சுட்ருக்காரு அந்த கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்பறம் அவர் வந்து நல்ல ஓவிய ஆசிரியராக பார்த்து அவர் அவர்கிட்ட சேர்த்து நல்லா படிக்கவைக்கணுன்ற எண்ணம் எனக்கு மேலோங்கி இருக்குது இருப்பினும் நானே நிறைய சொல்லிக்கொடுத்துருக்கேன் அதை வச்சே அவர் வந்து நல்ல அளவுக்கு நல்ல அமைப்பில் வரைஞ்சுக்கொண்டு இருக்கிறாரு இந்தமாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போதும் அவரும் வந்து அரசு சான்றிதழும் வாங்கிட்டிருந்துருக்காரு